ஹலோ ஆ சார் உங்களுக்கு தான் கால் பண்ணிருந்தேன் நீங்கள் எடுக்கலை இதுக்கு முன்னாடி ஆ அது தான் மேம் இங்கே பஞ்சவாடி ஆஞ்சிநேயர் டெம்பிள்லேருந்து செஞ்சிக்கோட்டைக்கு போகணும் நாங்கள் ப்ளான் பண்ணிருக்கோம் அங்கே டூர் போகலான்ட்டு அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகுங்க சார் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் டைம் எவ்வளோ ஆகும்

ஆ ட்ராப்பும் தான் மேம் வேணும் ஆ ஓகே மேம் ஒ இப்போ வெளியில எங்கேயாது வேறு எங்கேயாது போக முடியுமா டூரிஸ்ட் ப்ளேஸ் ஏதாவது அப்படி இருக்குதுங்களா ஆ ஓகே தான் மேம் என்னென்ன ப்ளேஸ் இருக்குது பக்கத்தில் ஆ ஓகே ஆ டூ டேஸ் தான் மேம் வேறு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் சொல்கிறிங்களா ஆ ஆ ஓகேங்க மேம் அதுக்கு ஆ ஓகே மேம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதெலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அமௌண்ட்லாம்

ஆ நாளைக்கு ஒரு டூ ஓ க்ளாக்லாம் வந்துடுறிங்களா மதியம் ஆ கொஞ்சம் கரெக்டாக டைம்க்கு வந்துருங்கள் ஆ ஓகே மேம் நான் ஷேர் பண்ணுறேன் ம் ஓகே மேம் தேங்க் யூ